போனவாரம் அமேசானில் ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த மொபைல் ரெட்மி எயிட் ஏ மொபைல் அந்த மொபைல் வரும் போது பேக்கிங் பிரிச்சுருந்துச்சு சரி நானும் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா சார்ஜும் போட்டாலும் ஏற மாட்டுது சவுண்டும் கம்மியாக இருக்குது குவாலிட்டி அவங்க சொன்ன மாதிரி இல்லை அந்த மொபைலில் அதே மாதிரி என் ஃப்ரண்ட்ஸும் நிறைய பேர் வாங்கி அந்த மொபைலில் ஏமாந்துட்டாங்க அதனால் இப்போ திருப்பி கொடுத்தாலும் அது எடுத்துப்பாங்களானு தெரியலை ரிட்டனு இந்த மொபைல் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது நான் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்ஜும் ஏற மாட்டுது பேட்டரி லைஃபும் நிற்க மாட்டுது மறுபடியும் ரிட்டன் பண்ணால் எடுத்துப்பாங்களா என்னென்னு தெரியலை